தோட்டத்தில் வளரும் நாங்கள் பூக்களையும் பறித்து நாங்கள் என்ன செய்வோன்னா பூக்களை பறித்து சில பூக்களை நாங்கள் சாமிக்கு வைப்போம் மிச்ச பூக்களை நாங்கள் கட்டி வைப்போம் அதேமாதிரி அதிகமாக இருந்ததுன்னா எடுத்து நாங்கள் விற்பனைக்கு வச்சுருவோம் அதேமாரி பழங்களையும் நாங்கள் கொஞ்சம் எங்கள் தேவைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச பழங்களை வந்து நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துடுவோம்